நாம் இப்போது வந்து ஸ்கூல் போகணும்னாலோ இல்லை காலேஜ் போகணும்னாலோ இல்லை ஹாஸ்பிடல் போகணும்னாலோ நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்தில் வந்து பெட்ரோல் விலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவுமே பாதிப்பை வந்து ஏற்படுத்தது ஏன்னால் பெட்ரோல் விலை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஈஸியாக பெட்ரோல் அடிச்சுட்டு பைக்கிலேயோ இல்லை கார்லேயோ போயிட்டு வந்துடலாம் பெட்ரோல் விலை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து பஸ்லேயே போனாலும் ஒரு சில ஸ்டாப்பில் இறங்கி மறுபடியும் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்துட்டு முழுவதுமே பாதிப்பாக இருக்குது